நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இனம் பார்த்தீங்கன்னா நிறையா கவுண்டர்கள் வந்து வாசிக்கிறா வசிக்கிறாங்க கவுண்டரின மக்கள் எப்படி வசிக்கிறாங்க அப்படின் கேட்டிங்கன்னா இங்கே மலையும் மலையை சார்ந்த பகுதியுமாக இருக்குது அப்போ மலையும் மலையை சார்ந்த பகுதியும் இருக்கறதனால இங்கே வந்து நீர்வளம் அதிகமாக இருக்குது இந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய நீர்நிலை பகுதிகள்லாம் வயல்கள் வயல்வெளிகள் இதெல்லாம் நிறையா இருக்குது இந்த வயல்வெளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணையார்கள்லெலாம் இன்னும் இருக்கிறாங்க இந்த ஊர் கவுண்டர்னு சொல்லக்கூடிய ஊர் கவுண்டர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க அவங்க சுற்றியும் குடியானவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க இங்கே பெருவாரியான தமிழ்மொழி தான் இந்தோ சேலம் மாவட்டம் முழுவதும் பேசப்படுகிறது இந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படிங்கிற நாலு பகுதியாக பிரிச்சிக்கலாம் இந்த சேலத்தினோடய மையப்பகுதியை வந்து சேலம் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சேலம் டவுன்னை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா வகையான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்சியர் அலுவகத்திலருந்து பின்பகுதி அப்படின்னா அது கிழக்கு பகுதியாக எடுத்துக்கலாம் ஆட்சியர் அவர்களோடய முன்பகுதி அப்படின்னு அதாவது மேற்காக எடுத்துக்கலாம் ஆட்சியர் அலுவகத்திலேருந்து வலது பக்கம் இடது பக்கம் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியாக இருக்குது இது வலது பக்கம் எடுத்துக்கிட்டால் சூரமங்களம் பகுதியாக இருக்கும் ஆட்சியர் அலுவகத்திலேருந்து எதிர்பக்கம் எடுத்துக்கிட்டோம்னால் செவ்வாப்பேட்டை அப்படிங்கிற பகுதி இருக்குது ஆட்சியர் அலுவலகத்லேருந்து இடது பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து குகை சீலநாயக்கன்பட்டி அப்புறோம் கொண்டலாம்பட்டி இந்த மாதிரி வகையான இடங்கள்லாம் இருக்குது நான் சொல்லக்கூடிய இடங்கள் அனைத்தும் மொழி வாரியாகவும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாப்பேட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஒரு காலத்தில் தெலுங்கு பேசக்கூடிய செட்டியார்கள் இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா சௌராஸ்ட்ரா மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்புறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ந இப்பொழுது தற்சமயம் பார்த்தீங்கன்னா மார்வாடிஸ் அப்படிங்கக்கூடிய மக்கள்கள்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க மேலும் மேலும் பா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போனோம்னா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்சியர் அலுவகத்திலேருந்து வலது பக்கம் இந்த சூரமங்களோம்ன்னு எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இடங்கள் எல்லாமே டவுன் ஓரியண்டட் இடங்கள் எல்லாமே நிறைய பெருசாகிக்கிட்டே இருக்குது இங்கே வந்து நிறையா புது மக்கள்லாம் வந்து தங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்துக்கிட்டிருக்கு அதே மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய பேருந்து நிலையம் அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்மாபேட்டை பொன்னம்மாபேட்டை இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தமிழ் பேசக்கூடிய ஒரு வகையான மக்கள் அங்கே வாழ்ந்துகிட்ருக்கறாங்க அதுவும் மேலும் வந்து இங்கே ஜருகு மலை அப்படிங்கிற மலையெல்லாம் இருக்குது அந்த மலையில் பழங்குடியினர் மக்கள்லாம் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க சீல்நாயக்கன்பட்டி இருக்க ஒ சுற்றுவட்டாரங்கள்ல நிறைய பேர் வாழ்ந்துகிட்ருக்கறாங்க மேலும் இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் நிறையா ஊர் கவுண்டர்ஸ் இவங்கள்லாம் வந்து இருக்கிறாங்க இவங்க கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இங்கே நீர்வளம் அதிகமாக இருக்குது அதை பயன்படுத்தி பயிர் செய்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்குது வீராணம் மூக்கனேரி இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த குடிய குடியானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம் நிலம் சார்ந்த வகையான உணவுப்பொருட்களை விளைவிக்கக்கூடியவர்கள் இவர்கள்லெலாம் நிறையா பேர் அங்கே வாழ்ந்துகிட்ருக்கறாங்க இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போனோம்னால் நமக்கு கன்னங்குறிச்சின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில இன்னும் வந்து பழங்குடியினர் மக்கள்லாம் வாழ்ந்துகிட்ருக்கறாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பழைய பேருந்து நிலையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பேருந்து நிலையத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா குறவர்கள் கொஞ்சம் பேர் வாழ்ந்துக்கிட்ருந்தாங்க அந்த ஒரு இடத்துல இப்போ அவங்களுக்கெல்லாம் தனியாக வேற இடத்துல வச்சிருக்கறாங்க அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் இங்கே மாறுபட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்குது இந்த சூழ்நிலை வந்து இப்போது நமக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலையாகவும் மாறிக்கிட்டு வந்துகிட்ருக்கு இங்கே சேலம்ஸ் மாவட்டம் கலாச்சாரம் மொழி இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வாழ்ந்துகிட்ருக்கறாங்க இந்த கலாச்சாரம் வந்து மிகவும் ஒரு உன்னதமான கலாச்சாரமாக இருக்குது சேலம் மாவட்டத்தில் அதே மாதிரி சாதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வன்னியர் மற்றும் முதலியார்கள் மற்றும் இந்த குகை பகுதி அப்பறம் சீலநாயக்கன்பட்டி தாதகாப்பட்டி இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்னடம் பேசக்கூடிய மக்கள்கள் அப்படின்னு இருக்காங்க இந்த பொன்னம்மாபேட்டை அம்மாபேட்டை இந்த மாதிரி பகுதிகள்ல சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்கள் இருக்கிறாங்க மற்றும் எல்லா இடத்துலையும் எல்லா வகையான மொழி பேசக்கூடிய மக்கள்கள் இருக்கிறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஏன் கன்னடம் அனைத்து வகையான மக்களும் இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் இருந்தாலும் மிகமிக ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவிகிட்ருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் ஒவ்வொருவரும் சகோதரத்துவத்தோட பகல பழக்கிட்டிருக்கறாங்க அதனால இந்த இனம் மொழி கலாச்சாரம் பாகுபாடின்றி தான் இங்கே எல்லாருமே வாழ்ந்துகிட்ருக்கறாங்க இது வந்து ஒரு புண்ணிய பூமியாட்டமே இருக்குது இந்த மலைகள் மலைகள் சூழ்ந்திருக்க இந்த பகுதிகள் எப்பொழுதும் ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இங்கே இருக்கிறது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி நமக்கு இருக்கும் அந்தளவுக்கு இந்த இடங்கள் அனைத்தும் மிக மிக மிக சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் மிகவும் தெய்வ அனுகூலத்துடன் இருக்கிறார்கள் இங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் வணங்கக்கூடிய அனைத்து வகையான தெய்வங்கள் தெய்வங்கள் இருக்குது அதற்கு உண்டான கோயில்கள் இருக்குது இங்கே ஜாதி மதம் வேறு எந்த ஒரு பாகுபாடின்றியும் இங்கே இந்து முஸ்லீம் அப்படிங்கிற பாகுபாடின்றியும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோசமாக வாழ்ந்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புண்ணிய பூமி ஒரு சொர்க்கமான பகுதி இந்த சேலம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகள் அனைத்தும் மிக மிக மிக வளமை செழுமை மிக்கப்பகுதியாக இருக்கிறது மேலும் இங்கே வந்து சேலம் பகுதியில் அனைத்து வகையான ஜாதியினரும் இங்கே இருக்கிறாங்க இதில் வந்து எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே இல்லை மக்கள் ஒவ்வொருத்தரும் மிக அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப மிக சந்தோசமான சூழ்நிலை இங்கே உருவாயிட்டிருக்கு அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சிக்கிறோம்